நான் நான் யூஸ் பண்ணுற சார்ஜர் வந்து வீவோ சார்ஜரு இது வந்து ஐயாயிரம் பேட்ரி எம்ஹெச்சு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டோம் இப்போ நம்ம அர்ஜன்டுக்கு போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இருக்குது வேலைக்கு டைம் ஆச்சு அந்த டைமில் கொஞ்சம் சார்ஜர் போட்டு வைப்போம் ரெண்டு நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ அந்த அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு எவ்வளோ சார்ஜர் தேவைபடுதோ அவ்வளோ சார்ஜரு நம்மளுக்கு இந்த ஃபோனில் ஸ்டோர் பண்ணி கொடுத்துடும் அதனால இந்த சார்ஜர் வந்து ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது எனக்கு வீவோ சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜரு அதனால இந்த சார்ஜர் எனக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது இது வாங்கி யூஸ் பண்ணுங்க நீங்களும் யூஸ் பண்ணிக்கிலாம் எல்லோருக்கும் நல்ல யூஸ் ஃபுல்லாகவும் இருந்தது ஒரு அர்ஜன்டுக்கு ஆத்திரத்திற்கு நீங்கள் போகும்போது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இருக்குது அய்யோ டைம் ஆச்சே அப்டேயே சொல்லிட்டு நீங்கள் போட்டு வைக்கும்போது அது உங்களுக்கு எவ்வளோ தேவையான அந்த டைமுக்கு எவ்வளோ சார்ஜர் ஏறுமோ கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு ட்வெண்டி பர்சண்டேஜ் ஒரு தேட்டி பர்சண்டேஜ் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபிப்டி பர்சண்டேஜ் ஏற்றிக் கொடுத்துரும் ஒரு ஒரு ஒன்னவரில் உங்களுக்கு சார்ஜர் ஃபுல்லாக ஆகிடும் அதனால் பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல லைஃப் இருக்குது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்